நான் வசிக்கிற இந்த திருப்பூர் பகுதியில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவை வந்து முதலாவது சொல்லப் பார்த்திங்கன்னா கம்மங்கூழு ராகி கூழு அப்பறம் வந்து இந்த பயிறு வகைகள் பச்சைப்பயிறு கொள்ளுப்பருப்பு பச்சைப்பயிறு கடைஞ்சி ரசம் வைக்கறது அப்புறம் பொள்ளு கொள்ளுப்பருப்பு கடைதல் அதில் ரசம் வைக்கறது அது போக வந்து அவங்க காய் இது காய்கறிகள் கீரைகள் வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துப்பாங்க பால் தயிர் அவங்க அன்றாட உணவில் இருக்குங்க முக்கியமாக அவங்க வந்து இந்த சத்தான உணவு அந்த பாரம்பரிய உணவுதான் இந்த பகுதியில் அதிகமாக சம விரும்பி சமைச்சி சாப்பிடுவாங்க